கல்வியறிவு தான் வாழ்க்கைக்கு ரொம்பவுமே முக்கியம் இது தெரியாமல் நிறையா பேர் படிக்காமையே சுற்றிக்கிட்டு இருக்குறாங்க அப்படி இருக்கிறதுனால எந்த புரோஜனமும் இல்லை படிக்கிறது தான் மிகவும் முக்கியம் நமக்கு படிப்பு இருந்தால் போதும் எங்கையாவது ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கலாம் அப்படி இல்லையா படிப்பு இருந்தால் நம்ம தனியாக ஒரு கடையை கூட வச்சுக்கிலாம் ஆனால் படிக்காதவங்களால அப்படி எதுவும் செய்ய முடியாது ஏன்னா அந்த கணக்கு வழக்கு மற்ற பேசுறது போகறது பழக்க வழக்கங்கள்லாம் படிக்காதவங்கள்கிட்ட கொஞ்சம் கம்மியாகதான் இருக்கும் அதுவும் இந்த இங்கிலீஷில் இருக்கிறது மற்ற அதர் லேங்குவேஜில் இருந்தாலாம் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப தடுமாறுவாங்க முக்கியமாக கல்வியறிவு தான் வேணும் ஏன்னா இப்போ நம்ம ஒரு நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போகறோம்னாலே கொஞ்சமாவது படிக்கத் தெரிஞ்சுருக்கணும் ஒரு லேங்குவேஜ்ஜாவது தெரிஞ்சிருக்கிற அளவுக்காவது நமக்கு அறிவு இருக்கணும் அப்படி ஒரு லேங்குவேஜ்ஜாவது நம்ம தெரிஞ்சிருந்தால்தான் நம்ம நாட்டை விட்டு வெளியே போனாலும் சரி நம்ம நாட்டுக்குள்ளையுமே இப்போல்லாம் நிறையா லேங்குவேஜ் வந்துடுச்சு இப்போ அதிகமாகவே இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தால்தான் நிறையா இடத்துல வேலைக்கு எடுத்துக்குறாங்க இது இல்லாமல் ஹிந்தி திணிப்பு வேறு நடந்துகிட்டு இருக்கு ஹிந்தியும் தெரிஞ்சிக்கிணுன்னுலாம் சொல்லுறாங்க ஹிந்தி தெரிஞ்சிக்கிறதும் அவசியம் தான் ஏன்னா இப்போலாம் சென்ட்ரல் கவுர்மெண்ட்லேருந்து எல்லாத்துக்கும் வேலைக்கு ஆள் எடுத்தாலும் ஹிந்தி தெரியுதான்னுதான் கேட்குறாங்க படிச்சவங்களுக்கே ஹிந்தி தெரிய மாட்டேங்குது அவங்களே தடுமார்றாங்க இன்னும் இந்த படிக்காதவங்கள்லாம் எப்டி தான் இருப்பாங்கன்னு தெரில ஏன் படிப்பை விடுறாங்கன்னு தெரியல படிக்காதது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ்ஸாகதான் இருக்கு கல்வியறிவுங்கிறது நம்ம எப்பையுமே நம்ம கூடையே இருக்கும் படிக்கலங்கிறது வந்து நம்ம ஒரேடியாக விட்டுவிட்டா கூட திரும்ப எப்படியாவது சேர்ந்து படிச்சிரலாம் படிக்காமல் விட்டுட்டோம்னா அது நமக்கு ரொம்ப பாதகமாகதான் இருக்கும் கல்வியறிவு தான் மிகவும் முக்கியம்